ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க ஆ சொல்லுங்க ஆ வாங்க வீட்டில் தான் இருக்கேங்க இப்போது ஆ எடுத்துக்கிறேங்க இப்போ நான் இப்போது இருக்கிறது சிறுமுகைங்க

ஆ மெயின் ரோட்டிலே சிறுமுகை மெயின் ரோட்டிலே தாங்க சிறுமுகை மெயின் ரோட்டிலே தாங்க சிறுமுகை மெயின் ரோட்டிலே தாங்க ஆ ஓகேங்க எவ் வந்துட்டு நீங்கள் குரியர் வந்திருக்குங்களா இப்போது வந்துடுவீங்களா ஓகேங்க சரி ஓகேங்க வந்துடுங்க

லைனிலே வெயிட் பண்ணட்டுங்களா இல்லை நீங்கள் வந்துடுவீங்களா ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க வாங்க நான் மெயின் ரோட்டிலே நிற்கிறேங்க ஓகேங்க வாங்க வாங்க ஆ சொல்லுங்க ஆ ஓகேங்க அதுதான் அங்கே முன்னாடி தான் நின்றிருக்கேங்க ஆ ஆ இதோ வரேன் பார்சல் வந்துடுச்சீங்களா ஆ ஓகேங்க எங்கே சைன் பண்ணணுங்க ஆ ஓகேங்க ஆ தேங்க்ஸ் ஃபார் த சர்விஸுங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சிங்க எனக்கு எப்படியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சிங்க எப்படியோ கொண்டு வந்து தந்துவிட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஆ இதுதான் இதுதாங்க ஆ இந்த இந்த இதில் என்னோட மெசேஜ் வந்து எனக்கு வந்துச்சிங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் டிளேவாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மெசேஜில் அதுதான் நான் இப்படியே கொண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் த சர்வீஸ் ஆ ஓகேங்க ஓகே தேங்க்யூ